செய்திகளில் காட்டப்படுற விஷயமும் நிஜத்தில் நடக்கிற விஷயமும் நிறைய வித்தியாசம் இருக்குது நம்ம ஒரு சிலது வேணுனா உண்மையாக இருக்கலாம் ஆனால் மோஸ்ட்லி நிறைய இது வந்துட்டு சோஷியல் மீடியாவில் நியூஸில் கூட ஓரளவு நம்மளுக்கு உண்மையாக இருக்கலாம் மேபீ பட் ஆக்சுவலாக நம்ம சோஷியல் மீடியான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செய்தியில் அவங்க காட்டுறது டோட்டலாக வேறு விஷயமாக இருக்கும் நிஜத்தில் நடக்கிறது வேறு விஷயமாக இருக்கும் ஆனால் ஏதோ மெர்ஜ் பண்ணி அவங்க ஏதோ சொல்லியிருப்பாங்க ஜஸ்ட் அந்த காசு சம்பாதிக்கிறதுக்காக செய்திகளுக்கு ஸோ நிறையவே வித்தியாசம் இருக்குது செய்தியில் வந்துட்டு இப்போ ஏதோ ஒரு கொழந்த வந்துவிட்டு ஏதோ ஒரு கொழந்த ஆழ்துளை கிணறில் விழுந்துருச்சி அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று சொல்வாங்க ஆனால் நிஜத்துல நடக்கிறது கண்டிப்பாக அது வேறயாக தான் இருக்கும் ஏன் நம்ம ஒன்று சொன்னால் ஒவ்வொரு நியூஸ் போட்டோம்னா ஒரு நியூஸில் எடுத்துவிட்டாங்கன்னு சொல்லி சொல்வாங்க ஒரு நியூஸில் எடுக்கலைன்னு சொல்லி சொல்வாங்க ஒரு நியூஸில் செத்துடுச்சின்னு சொல்லி ஒரு நியூஸில் இப்போ தான் ஓரளவு உயிர் இருக்குதுன்னு இப்படி ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க ஸோ நிறையவே வித்தியாசம் இருக்குது செய்திக்கும் நிஜத்துல நடக்க அவங்க ரியல் லைஃப்பில் போய் பார்த்தா மட்டுந்தான் தெரியும் அது என்ன நடக்குதுன்னு நான் நிறைய பொய்யான விஷயம்லாம் நிறைய கேள்விப்பட்டுருக்கேன் பார்த்துருக்கேன் சோஷியல் மீடியாவிலையுமே நான் பார்த்துருக்கேன் இப்போ கூட ரீசெண்ட்டாக ஒரு நியூஸ் வந்துச்சு ஏதோ ஒருத்தங்க வந்துட்டு கொழந்தைகள் கடத்துகிறாங்க வேறு நாட்டுக்காரங்க கொழந்தை திருடப்படுது அதுவும் புர்க்கா போட்டு நோஸ் பீஸ் போட்டு கடத்துகிறாங்க அந்தமாதிரி வந்துட்டு ஒரு நியூஸ் ரீசெண்ட்டாக ரொம்ப சோஷியல் மீடியாவிலையும் சரி நியூஸ்லேயும் ரொம்ப பரவிட்டுருந்துச்சி கொஞ்சம் நாளாக உண்மையிலேயே கடத்துகிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப எல்லோரும் பயந்துட்டுருந்தாங்க அது வந்துட்டு உண்மையாகவே இந்தமாதிரி பொய்யான ரூமர்ஸுலாம் வந்துட்டு சமூகத்தை பாதிக்கதான் செய்து நிறைய பேர் பயந்து நிறைய பேர் பயந்துவிட்டாங்க உண்மையாகவே சொல்லணுன்னா அப்புறம் கடைசி கொஞ்சம் நாள் கழிச்சி அதை செக் பண்ணதுக்கு அப்புறம் நியூஸில் போடுறாங்க இதெல்லாம் வந்துட்டு ரூமர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் உண்மையிலேயே அது ரூமர் தான் பொய்யானதுதான் ஆனால் வந்துட்டு அதை எப்படி உண்மை மாதிரி செய்தியில் சொல்கிறாங்க உண்மை மாதிரி சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க அது வந்துட்டு உண்மையிலே சமூகத்தை ரொம்ப பாதிக்கதான் செய்யும் இன்னும் நிறைய பொய்யாக தான் இருக்குது